நான் தான் பேசுணும் அவங்க ஆ சொல்லுங்கள் ஆமாம்பா சூப்பர் மார்க்கெட்டு தான் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஆ எல்லாம் ஃப்ரெஷ் தான்பா இப்போ வந்து ஆரேஞ்சிங்களா ஆரேஞ்சி வந்து ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுருபா திராட்சை வந்து நூற்றி இருவது அப்புறம் வாழைப்பழங்களா அது வந்து டெஜன் வந்து எழுபருவாப்பா ஒரு கிலோ எல்லாம் அப்படி இல்லை டெஜன் கணக்கில் தான் நாங்கள் கொடுக்கறோம் ஆ

சரி உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்னு சொல்லுங்கள் பார்த்து போட்டுக்கலாம் இல்லை நீ உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணாலும் நாங்கள் பண்ணிக்கிறோம் இல்லை நீங்கள் வந்து கடைக்கு வந்து வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம் ஆ சரி சொல்லுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வேறு எதா பழம் வேணும்ங்களா இது மட்டும் போதுங்களா இந்த பழமே போதும்ங்களா சரி சரி அட்ரஸ் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் வேறு சாத்துக்கொடி இருக்கு இது சப்போட்டா இருக்கு மாம்பழம் இருக்கு இப்போ ஆப்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இரநூறுபா கிலோ சப்போட்டா வந்து எண்பதுரூபா ஆ அதான் அப்புறம் என்னாப்பா இப்படி தான் என்ன பண்ணுறது வில வாசி ஏறுறதுலையே எல்லாமே இப்போ பூண்டே பார்த்துக்கங்க கிலோ முன்னூறுரூவா வாங்கறாங்க ஏ நம்ம தேவைக்கு என்ன வாங்கி தானே ஆகணும் ஆ அனுப்பிவிடுங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் நைன் த்ரீ எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ ஜீரோ லெவன் ஆ ஓகேப்பா அனுப்பிறேன் இப்போ வந்து நீங்கள் கேஷே செவன்களா ஸாரி ஆ டூ ஜீரோ செவன் இப்போ வந்து கேஷ் நீங்கள் வந்து ஆன்லைன்ல பே பண்ணுறீங்களா இல்லை வந்து தரம்போது தந்துடுறீ ஆ சரிப்பா இன்னும் ஒரு பத்து நிம்ஷத்துல வந்துரும் சரிங்களா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஆ ஓகேப்பா ம் ஆ ஓகே பாய்